தருமபுரி மாவட்டத்தில் வந்து கல்வி பின்தங்கிய மாவட்டம்னு முன் முதலில் சொல்லிகிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எங்கள் மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் வந்து கல்வி கற்கிற அளவுக்கு நம்முடைய மாவட்டம் உயர்ந்திருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் வந்து வழக்கறிஞர்கள் கல்வி மற்றும் ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறமா வந்து நர்சிங் அப்படி போன்ற நிறைய வந்து தொழில்நுட்ப கல்விகளெலாம் இங்கே வந்து இப்போது அதிகமாக இருக்கிறதுனால வேறு கேரளா திருநெல்வேலி மற்ற மற்ற மற்ற பிற மாவட்டங்களில் இருந்து கூட மாணவர்கள் இங்கே வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு எங்களுடைய மாவட்டம் இப்போ வந்து உதவி வளர்ச்சியில் இருக்கிறது எங்களோட தருமபுரியில் இப்போ எல்லா விதத்துலேயும் கல்வியில் சிறந்து விளங்குது